ஹான் ஹலோ வணக்கம் சார் நான் வந்து ஹெச்டிஎஃப்சி மேனேஜர் பேசுறேன் என்ன குவெரி சார் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் வந்து ப்ரோவைட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை சார் நாங்கள் நிறைய ஸ்டுடென்ட்ஸ்க்கு எஜிக்கேஷனல் லோன் கவர்மெண்ட்லையே டையப் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வர்றப்போ வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் அப்புறம் பான் கார்டு இருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் அவங்க காலேஜில் போனஃபைட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்திருப்பாங்க அதுவும் வாங்கிகிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்திருந்திங்திங்கன்னா அதற்கும் ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுத்திருப்பாங்க அதையும் எடுத்துகிட்டுவாங்க ஓகே கால் லெட்டர் ப்ளஸ் அதுக்கப்பறமேட்டு அலாட்மண்ட் சார் ஃபீஸ் அலாட்மண்ட்க்குன்னு ஒரு இது காலேஜ்லிருந்து கொடுப்பாங்க ஸ்லிப் அதையும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ சார் வந்து லோன் வேணும் ஓகே ஓகே சார் கொஞ்சம் தி திருப்பி சொல்லலாமா சார் ஓகே சார் செமஸ்டர் ஒரு தவு பர் செமஸ்டர்ருக்கு எவ்வளோ சார் பெர் இயர் ஹ்ம்ம் ஓகே சார் சார் அதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஹயர் பண்ணணும் சார் அதுக்கு தனியாக பண்ணணும் சார் அதுக்கு காமன் லோன் தான் சார் இதுக்குள்ளே வரும் இப்போ வந்து பர்ஸ்னல் லோன் ஏன்னா இது வந்து எஜிகேஷன் லோன்க்கு அண்டர் இது மாதிரிலாம் வராது சார் சார் நீங்கள் இது லோன் வாங்கிவிட்டு நீங்கள் காலேஜினால் நீங்கள் அதை காலேஜில் போய் சமிட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் சார் காலேஜ் ஓரியன்ட்டடாக இப்போ லேப்டாப்ங்கிறது நம் பர்ஸ்னல் யூஸ் சார் ஸோ அது இதில் வராது மற்றபடி நீங்கள் அதில் மெஸ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் அதெல்லாம் வந்து இதுலிருந்து பே பண்ணிக்கலாம் சார்

ஆ சரிங்க சார் அப்புறம் வரப்போ மறக்காமல் எல்லாத்துலையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்